மயிலாடுதுறை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் முக்கிய சில உள்ளூர் பாதுகாப்பு அல்லது சுற்றுச்சூழல் முயற்சிகள் என்ன இந்த முயற்சிகள் என்ன சவால் அல்லது வெற்றிகளை எதிர்கொண்டன மேலும் அவை மாவட்டத்தின் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை எப்படி பாதித்தன உங்கள் பகுதியில் சுற்றுச்சூழல் எவ்வாறு கவனித்துக் கொள்கிறது பாதுகாப்பு சுற்றுச்சூழல் முன்முயற்சி சவால் வெற்றிகள் இயற்கை வளங்கள் நம்ம மாவட்டத்தில் வந்து சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றத பற்றி கொஸினாக கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினில் வந்து அது நம்மளோட முயற்சி நம்மளோட பங்கு அதை பற்றியும் இதில் வந்து கூறுணும் அதேமாதிரி சுற்றுச்சூழல் அமைப்பு இப்போதைக்கு எப்படி இருக்கு அதோட நெகட்டிவ்னஸ் பாசிட்டிவ்னஸ் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க அதுக்கப்பறம் அதுக்கு நம்ம என்ன முயற்சிலாம் எடுக்கலாம் நம்ம எந்தமாதிரி முயற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறத்துக்கு நம்மளால் முடிஞ்ச மேற்கோள்களையும் இங்கே தர சொல்லியிருக்காங்க இங்கே எப்படிலாம் சுற்றுச்சூழல் கெட்டுக் கிடக்குனா குப்பைகள் அப்புறம் நிறையா வாகனம் அந்தமாதிரி நெகட்டிவ்ஸ் திங்கிங் தாட்ஸ்னால திட கழிவுகள் அந்தமாதிரி நிறையா வந்து சேந்திருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகதான் அப்புறப்படுத்த முடியும் இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்து அப்புறப்படுத்துறது சாத்தியமானது தனிநபரோட முக்கிய பங்காக அமையாது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எடுத்து பண்ணால் மட்டும் தான் இதை வந்து முழுசாக பண்ண முடியும் இததான் நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் முயற்சி அப்புறம் அதில் முன் ஏற்பாடு இந்தமாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம் அதேமாதிரி இதில் வெற்றியும் நிறையா இருக்கும் வெற்றிகள் பற்றி சொல்லணும்னா இண்டிஜுவல் ஒவ்வொரு பர்சனும் வந்து இதை தனித்தனியா எடுத்து பண்ணால் மட்டும்தான் முடியும்